ஹலோ சார் நான் இங்கே ஸ்கூல்லருந்து பேசுகிறேங்க ஜெகதீஷ் பேரண்ட்டுங்களாங்க சார் சாரு நம்ம பையன் வந்து கடைசியா நடந்த எக்ஸாமில் மார்க்ஸ் ரொம்ப கம்மியாக ஸ்கோர் பண்ணிருக்கிறாப்பிடிங்க தமிழ் மேக்ஸ்லிங்க அதனால் வந்து ஸ்கூலில் ஈவினிங் கிளாஸ் பிளா பிளான் பண்ணிருக்கோங்க சார் ஸ்கூல் முடிஞ்சதியும் உங்கள் பையன் வந்து நாற்பது நிமிஷம் வந்து ஸ்கூலில் இருந்து படிக்கணுங்க அப்படி படிச்சானா பார்த்தீங்கன்னா அவனுடைய ஸ்கில்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆவும் அடுத்த எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாப்பிடிங்க உங்களுக்கு ஓகேவாங்க சார் ஸ்கூலில் நாற்பது நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் இல்லைங்க சார் அந்த சப்ஜெக்ட் மட்டும் தானுங்க ஆமாம் சார் எல்லாமே பரவால்லைங்க சார் அதான் அதாங்க சார் ஆனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் பார்டர் பாஸ் தான் ஆயிருக்கிறாப்பிடிங்க ஓகேங்க சார் அதனால் தான் தனியாக டீச்சர் போட்டு கிளாஸ் வந்து நாங்கள் வச்சிருக்கோம் ஆ ரெமடியல் கிளாஸ் தாங்க சார் அப்புறம் வீட்ல எல்லாம் பா தம்பி படிக்கிறப்படிங்களா எதனால் மார்க் கம்மியாயிடுச்சிங்க சார் இந்தவாட்டி சரி சரிங்க அப்பப்போ டைரி சைன் வாங்கிகிட்டு வரதில்லைங்க சரி சரிங்க சார் சரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க வீட்லையும் படிக்க சொல்லுங்கள் அப்போ தான் வந்து மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியுங்க கிளாஸில் எல்லாமே நல்லா நல்லா தான் சார் கவனிக்கிறான் ஆனால் மார்க்ஸ் தான் வர மாட்டிகிதுங்க மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் தான் பண்ணுறாப்புடிங்க ஒரு சம் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மறந்துறாருங்க இந்த ஸ்பெஷல் கிளாஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் உங்களுக்கு ஓகே தானுங்க சார் இந்த இப்போ ஏன்னா தம்பி வந்து வேனில் வந்துட்ருக்காப்பிடிங்க ஸ்பெஷல் கிளாஸ்க்கு நாங்கள் வேன் அலோ பண்ணமாட்டோம் சரிங்க டெய்லி வந்து கூட்டிகிட்டு போகற மாரிருக்குங்க சார் இந்த ஃபார்ட்டி மினிட்ஸ் ஸ்பெஷல் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாகவே இருக்குங்க நீங்கள் அடுத்த டேர்மில் ஓட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு தான் அதுக்கு மேலே கிளாஸுக்கு வரலாமா வேணாமான்னு நாங்கள் டிசைட் பண்ணுவோம் இந்த ஸ்பெஷல் கிளாஸ்க்கு ஃபீஸ் எதுவும் இல்லைங்க ஃப்ரீ தானுங்க சாட்டர்டே மட்டும் இருக்காதுங்க சாட்டர்டே மட்டும் இருக்காதுங்க சரிங்க சாரு ஹோம் ஒர்க் எல்லாம் நீங்கள் வீட்டில் தாங்க சார் பண்ண வச்சிக்கணும் இங்கே வந்து அவங்க வீக்காக இருக்கிற சப்ஜெக்ட் மட்டும் தான் படிக்க வப்பாங்க அப்புறோம் ஸ்பெஷல் கிளாஸுக்கு ஸ்நேக்ஸு அந்த மாதிரிலாம் கொடுத்துவுட்ருங்க ஏன்னா வந்து ஸ்கூல் முடிஞ்சு ரொம்ப டயடாக இருப்பாங்க இங்கே ஸ்நேக்ஸ் எதுவுமே இல்லைங்க ஸ்கூலில் அதனால் நீங்கள் பார்த்து ஆ ஃபார்ட்டி மினிட்ஸில் முடிச்சிருங்க சார் கிளாஸு டெய்லியும் திங்கள் டூ வெள்ளி வரைக்கும் இருக்குங்க சனிக்கிழம மட்டும் இருக்காதுங்க சரிங்க சார் பார்த்துக்கோங்க ம் தேங்க் யூ சார்